இப்ப பொங்கல் வருது பொங்கல் வந்து நாலு நாளுத்து நோம்பி ஃபஸ்ட்டு நாள் காப்புக்கட்டு போகி ஃபஸ்ட்டு போகி எல்லா இப்போ இதையும் பழசெல்லாம் எரிச்சுட்டு புதுசை யூஸ் பண்ணுற நாள் மைக்காநாளு காப்புக்கட்டுணும் புது வருஷம் பிறக்குது புது வருஷம் சூரியன் பொங்கல் வைப்போம் மதியானத்துக்கு மேலே சூரியன் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு மதியானத்துக்கு மேலே வீட்டு சாமி எல்லாம் கும்பிடுவோம் வீட்டு சாமி கும்பிட்டு கோவிலுக்குலாம் போவோம் புது வருஷனால கோவிலுக்குலாம் போவோம் மைக்கா நாள் மாடு காலையில் குளியாட்டுறது மாட்டுப் பொங்கல் வைக்கிறது மற்றும் ம மாடுகளுக்கு முக்கியமாக வந்து பொங்கல் தான் முக்கியமான நாள் அதுக்கடுத்த நாள் கரி நாள் கரி நாளில் வி விசேஷமான கறி காலையில் க கறி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு விளையாட்டு போட்டிகளெலாம் வைப்பாங்க மற்றும் மாடு வேஷம் போட்டு வண்டி வேஷம் ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி எல்லாம் ஊரில் நாலு நாள்த்து நோம்பி இருக்குது அது நல்லா சிறப்பாக ஓடும் தீபாவளி இருக்குது தீபாவளி வந்து ஒரு நாள் பண்டிகை தான் ஒரு நாள் பண்டிகைனாலும் அது இறந்தவர்களுக்கு வந்து மெயினாக சாமி கும்பிடுவாங்க என்ன ஐயோ மெயினாக சாமி கும்பிட்னா வீட்டில் வந்து பெரியவங்க யாராவது இறந்துருந்தாங்கன்னா வேட்டி துணிமணி வச்சு படைக்கிறது கறி ஆக்கிறது பட்டாசு வெடிக்கிறது இனிப்பு ஸ்வீட் பலகாரங்கள் இனிப்பு ஸ்வீட் பலகாரங்கள் இது மாதிரிலாம் வச்சு படைச்சி பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க வந்து நமக்கு கொடுப்பாங்க நம்ம வந்து பக்கத்து வீட்டுகாரங்களுக்குலாம் கொடுப்போம் எங் எங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்டு பாருங்க அப்படினு சொல்லிகிட்டு கொடுப்போம் அது அப்புறம் கொடியேற்றுற நாள் சுதந்திர தின விழா ஆகஸ்ட்டு பதினஞ்சுன்னு வருது அன்றைக்கின்னு கொடி ஏற்றிட்டு சாக்லேட்லாம் கொடுப்பாங்க நம்ம எப்படி சுதந்திரோம் அடைஞ்சோங்கிறதை வந்து தெரிஞ்சிக்கிறதுக்காவ அன்றைக்கி மறுபடியும் கிறிஸ்மஸ் வருது கிறிஸ்மஸ் அன்றைக்கின்னு கிறிஸ்டின்கள் மட்டும் கொண்டாடமாட்டாங்க அன்றைக்கின்னு கவர்மெண்ட் லீவு ஸ்கூலு எல்லாமே லீவுவிடுவாங்க அந்த கிறிஸ்மஸ்காரங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து நம்மள கூப்பிட்டு ஒ இது பண்ணுவாங்க அடுத்தது விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர வந்து நாங்களெலாம் மூணு நாள் வீட்டில் வச்சுருந்து ஒரு பந்தல் மாதிரி போட்டு மூணு நாள் வச்சுருந்து அதுக்கு காலையில் பொங்கல் வச்சு சாமி படைப்போம் சாய்ந்திரத்துக்கு பொங்கல் தக்காளி சாப்பாடு சுண்டல் இதெல்லாம் வச்சு சாமி படைச்சி மூணு நாள் விசேஷமாக நல்லா கொண்டாடிட்டு மூணாவது நாள் போய் மோகனூர் ஆற்றுல கொண்டு போய் கரைச்சி விட்டுட்டு புளிசோறு கிளரி கொண்டு போய் அங்கே போய் கரைச்சி விட்டு நல்லா குளிச்சுட்டு வருவோம்